ஹலோ வணக்கங்க ஆ எஸ் மேடம் இண்டியன் பேங்க் ஆமாங்க லோன் டிபார்ட்மெண்ட்லிருந்து ஜோதி பேசுகிறேன் சொல்லுங்கள் என்ன மாதிரி லோன் உங்களுக்கு வேணும் ஓகேங்க மேடோம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிங்க ஓகேங்க மேடோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லோன் அதாவது மைக்ரோ லோன் வேணுமா இல்லை நுண் மைக்ரோ லோன் வேணுங்களா அதாவது என்னன்னால் அஞ்சு லட்சத்துக்குள்ளைங்களா பத்து லட்சத்துக்கு மேலேயா எந்த மாதிரி ஸ்கீமு சொன்னிங்கன்னால் நாங்கள் அந்த மாதிரி லோனில் அரேஞ்ச் பண்ணுவோம் பத்து லட்சம் லோன் வேணுங்களா அது பத்து லட்சம் லோன் வேணுன்னால் உங்களோடய ஏஜ் என்னங்க மேடோம் நாற்பது வயது ஆகுதுங்களா உங்களோடய சேலரி செர்டிஃபிகேட்ஸ் வேணுங்க மேடோம் அப்புறோம் உங்களோடய காண்டாக்ட் அந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்றிங்கள்லை அதனோடய செர்டிஃபிகேட்ஸ் ஒன்று உங்கள் ஆதார் செர்டிஃபிகேட் ஒன்று பேங்க் டீட்டெயில்ஸில் நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட் வரவு செலவு பண்ணிகிட்ருப்பிங்கள்லை மேடோம் அதனோடய டீட்டெயிலு ஸ்டேட்மெண்ட்டு லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ்ஸு ஸ்டேட்மெண்ட்டு அப்புறோம் நெக்ஸ்டு வந்து உங்களோடய பேனு நீங்கள் எதுவும் டேக்ஸ் ஃபைல் பண்ணிகிட்ருந்திங்கன்னா டேக்ஸ் டீட்டெயிலு ஆடிட்டர் சைடும் ஃபைல் பண்ணிருந்திங்கன்னால் ஆடிட்டர் ரிப்போர்ட்டு ஆ நெக்ஸ் ஆ ஓகேங்க மேடோம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து தனிநபர் லோனு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன் ஹாரு ஒன் வீக் ஆர் டென் டேஸ்குள்ளே நாங்கள் ஃபைல் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்ச்சுடுவோம் அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலை சொல்லிடுவாங்கங்கே மேடம் ஆ இன்ட்ரஸ்ட் வந்து மேடம்

ஓகேங்க மேடோம் இன்ட்ரஸ்ட் வந்து இப்போ டென் பெர்ஸன்ட் இல்லைன்னா எயிட் பெர்ஸன்ட்டுகுள்ளே வருங்க மேடோம் ஆ ஓகேங்க மேடோம் நீங்கள் நேரில் வாங்க சார் கிட்ட பேசிக்கலாம் மேனஜர் சார் கிட்ட அது வந்து உங்களோட அக்கௌண்ட்லருந்தே நாங்க க்ரிடிட் பண்ணிக்குவோம் அந்த மாதிரிதான் ப்ரொசீஜர்ங்க மேடம் இப்போல்லாம் ஆ இப்போ நம்ப எந்த அளவுக்கு ப்ரொ அது ஸ்பீட் பண்ணுறமோ அதாவது எந்த அளவுக்கு ஹெட் ஆபீஸ்க்கு ரிப்போர்ட் அனுப்புறோமோ அந்த அளவுக்கு திரும்ப நம்மளுக்கு ரிட்டன் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அப்போ நாங்கள் ரெடி பண்ணி உங்களை ரிபீட் வந்து பார்த்து என்ன மாதிரி எதுக்காக அதாவது வீடு கட்டுறது ஹவுஸிங் லோன் கேட்குறீங்களா இல்லை வேற எதுக்கும் கேட்குறீங்களான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் லோனை சாங்ஷன் பண்ணிவிடுவோம் ஓகேங்க மேடோம் இல்லை நீங்கள் நேரில் பேங்க்குக்கு வர்ணுங்க மேடோம் ஆ ஆமாங்க மேடம் நாளைக்கு மார்னிங் வாங்க நைன் தேர்ட்டி டென் ஓ க்ளாக் மேலே ஆஃப்டர் ஆ ஓகேங்க மேடம் தேங்க்யூ